ஓலோ கார் கம்பெனிங்களா வெள்ளிக்குட்டையிலேருந்து நான் கிருஷ்ணவேணி பேசுகிறேன் எனக்கு வந்து கா கார் வந்து வேணும் அதாவது கொல்லிமலை கொல்லிமலைக்கு போகிறதுக்கு கார் வேணும் ட்ர ட்ராவலிங்குக்கு எனக்கு வந்து ட்ரைவர் வேணாம் கார் மட்டும் போதும் நாங்கள் வந்து ஃபேமிலியாக ஒரு ஆறு பேர் போகிறோம் ஆறு பேர் போகிறமாதிரி எங்களுக்கு ஒரு கார் வேணும் எவ்வளோங்க காருக்கு எவ்வளோ பெ கிலோமீட்டருக்கு எவ்வளோங்க கிலோமீட்டருக்கு பத்து ருபாய்ங்களா பத்து ருபாய் அதிகமாக தெரியுதுங்களே நான் வந்து உங்கள் ரெகுலர் கஸ்டம் கஸ்டமர் தான் இல்லை நீங்கள் கொஞ்சம் க கொ கம்மி பண்ணி கொடுக்கலாமே நாங்கள் எப்பவுமே எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் உங்கள்கிட்ட தான் நாங்கள் காரு எடுக்கிறோம் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கலாமே இவ்வளோ ரேட் சொன்னிங்கன்னால் எப்படி நாங்கள் வரதுக்கு ரெண்டு நாள் ஆகும் கொஞ்சம் ரேட் பார்த்து போட்டு கொடுங்க பத்து ருபாய்ங்களா பத்து ருபாய்லாம் ஒரு ஒன்பது ருபாய் போட்டுக்கோங்க கிலோமீட்டருக்கு ஒரு ஒன்பது ருபாய் போட்டுக்கோங்க சரி நான் வந்து காரில் வந்து நானே வந்து கார் வந்து எடுத்துகிட்டு வந்துட்றேன் நீங்கள் அமெளண்டெல்லாம் என்ன எப்படிங்கறத எல்லாம் போட்டு வைங்க நான் வந்து பே பண்ணிட்டு கார் எடுத்துக்கிறேன்